தொண்டை வலிக்கு என்னென்ன துளசி தீர்த்தம் கருந்துளசி ராமர் துளசின்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது துளசியை கொண்டு வந்து நல்லா நம் நைஸாக பௌடரு மாதிரி கொஞ்சோனுனுவாக்க மிளகு அரைக்கிற மாரி அரைச்சி தண்ணியில போட்டு கொஞ் சுடு தண்ணியில போட்டு குடிச்சோம்னா தொண்டை வலிக்கு அது சூப்பராக கேட்கும் அதுபோக மிளகு கருமிளகு கருமிளக முட்டை உடச்சி ஆஃப்பாயில் மாதிரி ஊற்றி கருமிளக நல்லா பொடி பண்ணி மிளகு பொடி வாங்கக்கூடாது கருமிளக பொடி பண்ணி அதில் தூவி சூடாக சாப்ட்டமுன்ன ஆப்பாயில் மாதிரி சாப்ட்டமுன்ன தொண்டை வலிக்கு நல்லா கேட்கும் அருமையாக இருக்கும் இல்லை மிளக கடிச்சும் சுடி தண்ணி குடிக்கலாம் அப்படி குடித்தாலும் இன்னும் நல்லா கேட்கும் அடுத்தது என்னென்ன தொண்டை வலிக்கு நாட்டுக் கோழி அதுக்கப்பறோம் மட்டன் மட்டன்ல எடுத்துக்கனின்னா மட்டன் ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்காலை கொண்டு வந்து நல்லா கருக வச்சி கருக்கி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு சு கிளீன் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விடுங்க அஞ்சு விசில் விட்டு அதை எடுத்து அந்த தண்ணியை தனியாக ஒரு போசில வச்சிக்கங்க அதுபோக ஆட்டுக்கால் வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் க வ கட் பண்ணி போட்டு வணக்கி நல்லா கொதிக்க வச்சி சுண்டுற டைமில் மட்டன் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணனும் ஃப்ரை பண்ணி நல்லா காரமெல்லாம் அந்த மட்டன் கால்ல பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்பறம் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த குக்கரில் விசில் விட்ட தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி அது நல்லா அது ஒரு ரெண்டு டம்ப்ளர் ஒரு ரெண் ஒரு சொம்பு தண்ணி இருக்குதுன்னா அதை விட இன்னும் அர சொம்பு தண்ணி சேத்தி விட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு கொதிச்சது அப்பிடி எறங்கி சுண்டுனதுக்கப்புறோம் அதை எடுத்து சாப்பிட்டா தொண்டை வலிக்கு இன்னும் அருமையாக கேட்கும் ஆட் நாட்டுக்கோழி நல்லா வெடக்கோழியாக போய் புடிச்சிட்டு வந்து நாட்டுக்கோழிய அறுத்து அதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நாட்டுக்கோழி தே பீஸ் பீஸாக கட் பண்ணி அதோடய ஈரலை தனியாக எடுத்து வச்சிக்கணும் ஈரலு கல்லீரலு குடல தனியாக எடுத்து வச்சிக்கணும் கறியை மட்டும் நல்லா சமைச்சி என் உப்பு காரம் போட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டு நல்லா வேக விட்டு அதே மாதிரி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பந்தழை எல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சு அது மட் கோழியை நாட்டுக்கோழி எடுத்து கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் நா தொண்டை வலிக்கு நல்லா கேட்கும் அதுபோக ஈரல் கல்லீரலாம் கிளீன் பண்ணி அது வெறும் உப்பு மிளகா எண்ணெய் இது மட்டும் தான் அதுக்கு யூஸ் பண்ணனும் தண்ணி மடக்கல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறோம் வேகுற முன்னாடியே உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வேக விடணும் நல்லா வெந்து சுண்டுற ஸ்டேஜில் வெறும் தண்ணி மட்டும் லைட்டாக ஊத் தேங்கா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுச்சி இறக்கி விடணும் இறக்குனதுக்கப்பறோம் சாப்பிட்டா நல்லா கேட்கும் அதுபோக ம் நான் கொல்லி சுத்தி வைக்கிறதுன் சொல்லுவாங்க ஒரு சின்ன கட்டையில் வே தண்ணி காய வைக்கிற அப்போ சின்ன கட்டையை எடுத்து தலைக்கு சுற்றி போட்டு மூணு துப்பு துப்பி போட்டமுன்னால் தொண்ட வலிக்கு நல்லா கேட்கும்